ஹலோ ஹலோ ரேஷ்மா மேடமா நான் நர்மதா மேக்கப் ஆர்ட்டிஸ்ட்டு பேசுகிறேன் மேடம் நீங்கள் வந்து ஒரு என்கொயரி பண்ணிங்கள்லே எங்கள் ஆஃபீஸ்சில் வந்து உங்களுக்கு மேக்கப்பு ஃபோட்டோஷூட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க ஆ உங்களுக்கு எந்த மாதிரி மேக்கப் பண்ணணும் சொல்லுங்க மேம் எங்கள் எங்கள் எங்கள் மேக்கப் ஆஃபீஸ்லேயே ஃபோட்டோஷூட்டும் நாங்கள் பண்ணிடுவோம் ஃப்ரீயாக உங்களுக்கு எந்த மாதிரி மேக்கப் வேணும் இல்லை லைட்டாக ஹெவியாக ஹச்சிடி மேக்கப் இருக்குது வாட்டர் ப்ரூஃப் ஹேர் பிரெஷ் சினி மேக்கப் இருக்குது ஓ மாடலிங்கு ம் இல்லை இப்போ நீங்கள் எது ம்

ஓகே நேச்சுரலாக உங்களுக்கு அந்த லுக் இருக்கணும் ஓகேவா மேம் ஓகே உங்களுக்கு அசைன்மெண்ட்டு நீங்கள் எப்போ மேம் ஃப்ரீயாக இருப்பீங்க எங்களுக்கு கொஞ்சம் இப்போ ஒர்க் பிஸி ஷெட்யூல் போட்டுகிட்ருக்கோம் இப்போ உங்களுக்கு எப்போ நீங்கள் ஃப்ரீ ஆனால் நாங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோம் மேம் மேம் மேம் எப்படி நீங்கள் வந்து ஜுவல்ஸ் வேணால் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா இல்லை நாங்கள் எங்களோடதுலேருந்தே ஜுவல்ஸ் உங்களுக்கு எதுவும் போடுற மாதிரி பண்ணிக்கலாம் மேம் ஓகே ஓகே இது இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் மாடலுக்கு எடுக்கிறிங்களா மேம் ஃபோட்டோஷூட்டு இல்லை ஆல்ரெடி எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா ஓகே ஆ ஓகே மேம் ஓகே ஓகே நான் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவேன் மேம் நான் ட்வெல் இயர்ஸாக இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி மேக்கப் வேணும்னு சொல்லுங்க நாங்கள் அதே மாதிரி பண்ணிவிட்டு ஃபோட்டோஷூட் உங்களுக்கு நல்லா திருப்தி சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி நான் எடுத்து கொடுத்துர்றேன் மேம் அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் எனக்கு ஓகே தான் நீங்கள் நீங்கள் கரெக்டாக

ஓகே ஓகே ஓகே

ஓகே மேம் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் உங்கள் நீங்கள் நினைச்சத விட நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் நாளைக்கு ஒரு டூ ஓ க்ளாக் உங்களுக்கு மேக்கப் ஸ்டாட் பண்ணலாம் மேம் கரெக்டாக எனக்கு ஒன் ஓ க்ளாகெலாம் வந்துடுங்க ஓ கண்டிப்பாக மேம் சரி ஓகே நீங்கள் மார்னிங் கூட வரீங்களா நாளைக்கு மார்னிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆஃப்டர்நூன் நம்ம ஃபோட்டோஷூட்டுக்கு ரெடி ஆகிட்லாம் உங்களுக்கு ஓகேன்னால் அந்த மேக்கப் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஆஃப்டர்நூன் பண்ணிடலாம் உங்களுக்கு என்ன தீம் வேணும்னு சொன்னிங்கன்னால் நாங்கள் அது மாதிரி ரெடி பண்ணிடுவோம் ஓகே ஓகே மேம் ஹோம்லி லுக்காகவும் வேணும் கொஞ்சம் மாடனிட்டியாகவும் அதிலே இருக்கிற மாதிரி பண்ணிடலாம் ஓகே மேம் கண்டிப்பாக மேம் சரி தேங்க் யூ மேம் நாளைக்கு என்னோடய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க நம்ம பண்ணிடலாம் மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம்